ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்க ஆமாங்க சொல்லுங்க மேம் அது எப்படி சொல்கிறேன் எங்கே இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் பாலக்கோடுங்களா எப்படி இங்கே ஹோம் டெலிவரி கொடுக்கணுமா பழங்க இல்லை நீங்கள் யாராவது ஆளு வச்சு வாங்கிப்பீங்களா

ஓகே ஓகே ஆப்பிள் ஒரு கிலோ இரநூறுரூபாய்ங்க ஆரஞ்சு வந்து நூறுரூபாய் கிரேப்ஸ் வந்து நூற்றம்பது ரூபாய் கொய்யா ப கொய்யா வந்து எண்பது ரூபாய் ஆமாங்க

ஆப்பிள் இரநூறு ரூபா சார் ஆமாங்க ஆரஞ்ச் நூற்றம்பது ரூபாய் சொன்னேங்க

எல்லாம் நேற்றுதான் லோடு வந்துச்சு எல்லாம் ஃப்ரஷாகதான் இருக்குது ஆ ஆமாம் நேற்றுதான் லோடு வந்திச்சு எல்லாம் இப்போதான் எடுத்து ஸ்டாக்கெலாம் அடிக்கிட்டுருக்கோம் எல்லாம் ஃப்ரஷாகதான் இருக்குது நாங்கள் இங்கே பேங்க்ளுர்லிருந்து வாங்குறோம் மேம்

ரெண்டு ரெண்டு கிலோ வேணுங்களா ஓகே போட்டுக் கொடுத்துர்றேங்க அதுவும் நம்பர் அட்ரஸ் கொடுத்தீங்கனா

அங்கே வந்து காலி பண்ண சொல்லடுங்களா டெலிவரி பாயை

இருங்கள் நோட் பண்ணிக்கிறேன் நயன் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ நயன் ஒன்னுங்களா ஓகே மேம் ஓகே மேம் சென்ட் பண்ணிடறோம் பழம் எல்லாம் ஃபிரஷாகதான் இருக்குது பண்ணி ம் ம் ம் ம் நீங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை எப்படிங்க ஆமாம் கேஷ் ஆன் டெலிவரிங்களா கொஞ்சம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடீங்கனா நான் ஈசியாக கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அதுதான் கேட்கறேன் ம் எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ சொல்லியிருக்கீங்க ம் ம் நான் ஒரு டூ டேஸ் ஆகுங்க ஆமாம் ஏனால் டெலிவரி பாய் ஏனால் நான் ம் சொல்லுங்க மேம்

அது ஃபிரிட்ஜில் வச்சு கொடுத்துர்றோம் இல்லை ஃபிரிட்ஜில்தான் ஃப்ரிட்ஜில் வச்சுதான் கொடுக்குறோம் கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ஐஸ் பாக்ஸில் போட்டுதான் கொடுத்தனுப்புவோம் அதெல்லாம் ஃப்ரஷாகதான் இருக்கும் ஒன்றும் பிரச்சினை இல்லை ஏனால் நீங்கள் டெலிவரி பாய் கொஞ்சம் லீவில் இருக்கார் அவர் நாளைக்குத்தான் வருவாங்க யாரும் இல்லை நீங்கள் கொஞ்சம் கிட்ட இருந்திங்கனால் தர்மபுரி வந்து வந்திங்கனால் ஃபிரஷாக வாங்கிக்கலாம் நேரில் பார்த்து

சரி நாளைக்கு வேணால் அரேஞ்சு பண்ணி அனுப்பிடறேங்க ஒரு ஒன் டேஸ்ஸா ம் நாளைக்கு இல்லை நாளைக்கு அனுப்பிடறோம் ஒரு நாளாவது ஆகும் சரிங்க மேம் அமௌண்ட் அமௌண்ட் வந்து டோட்டல் வந்து எட்ணூறுரூபா ஆகுது நீங்கள் இந்த இந்த நம்பருக்கே ஜீபே பண்ணிடுங்க ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்